நாகப்பட்டினம் காரைக்கால் வேளாங்கண்ணி தேவாரண்யம் திருத்துறைப்பூண்டி நானூர் அரினி அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் கொடைக்கானல் திருச்சி கும்பகோணம் மாயவரம் புதுச்சேரி பாண்டிச்சேரி ரஷ்யா சீனா ஜப்பான் மலேஷியா கேரளா வடபூண்டி மூரார்பாளையம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி